எங்கள் ஊரில் வந்து சினிமா தியேட்டர் அப்படின்னா வந்து இங்கேயிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இல்லை ஆறு கிலோமீட்டர் வந்து நடந்து போகணும் மார்னிங் ஷோ நைட் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அப்போ வந்து நைட்டில்தான் என்ன பண்ணுறது வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுப்புட்டு எல்லோரும் தூங்குனதுக்கப்புறம் ஃப்ரண்டோடு போவோம் எல்லோரும் சேர்ந்து அந்த சினிமா தியேட்டருக்குப் போவது அடிக்கடினால் அங்கேதான் நாங்கள் போவோம் ஏனால் அதுதான் பக்கத்தில் இருக்குது நினைச்ச நேரம் டக்குனு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காகவும் நாங்கள் வந்து தியேட்டருக்கு போவோம் அந்த தியேட்ரு வந்து மாஸ் தியேட்டர்னு சொல்லுவாங்க அந்த தியேட்டரில் நைட்டு ஒன்போது மணி ஒம்பது மணிக்குதான் முடியும் ஏழு மணிக்கு போயிட்டு ஒன்போது மணிக்குதான் முடியும் முடிஞ்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு தூங்குவோம் அது ஏன் வந்து அப்போ நான் ஏன் நண்பர்களோடு போணுன்னு ஆசைப்பட்டேனா இப்போ அப்பா அம்மாவோடு போணும் போகும்போது என்ன பண்ணுவோம் இங்கேயிருந்து அழைச்சுட்டு போவாங்க டிக்கெட் அவங்க எடுப்பாங்க எடுத்துவிட்டு ஒரு சீட்டைப் பிடிச்சி உக்கார்ந்து முன்னாடி சீட்டில் உக்கார்ந்தாலும் சரி பின்னாடி சீட்டில் உக்கார்ந்தாலும் சரி உக்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறது படம் ஓடும் இப்படி பார்த்துப்புட்டு ஏந்த்ருச்சி வருவோம் கைதட்ட முடியாது விசில் அடிக்க முடியாது இது வேணும் வாங்கிக் கொடுங்கன்னாக்கூட வாங்கிக் கொடுக்க மாட்டாங்க அமைதியாக உட்காரு எங்கே போகிற அப்படிம்பாங்க அதுக்குனே நான் என்ன பண்ணுவேன் வீட்டில் இருக்கறவங்களோட போகவே மாட்டேன் ஒரு சந்தோஷமாகவே இருக்கமுடியாது ஏதோ மிஷின் மாதிரி போனோம் உக்கார்ந்தோம் பார்த்தோம் ஏந்த்ருச்சி வந்தோம் மாதிரி இருக்கும் நண்பர்களோடு போகும்போது பார்த்துக்கிட்டிங்கனா முன்னாடியே பிளான் பண்ணிடறது யார் யார் போகணும் எத்தனை பேர் போகணும் அப்படி எப்போ வருவே எல்லாம் கிளம்பி கிளம்பி எல்லாம் ரெடியாக இருக்கான்னு பார்த்துட்டு காசு இருக்கோ இல்லாதவள் வந்தாலும் சரி அதிகமாக எடுத்துகிட்டு போனாலும் சரி காசே இல்லாமல் போனாலும் சரி ஃப்ரண்டுகோ போட்டு அழைச்சிட்டு போடுவாளுவோ போய் டிக்கெட் எடுத்துக்கிட்டு எந்த சீட்டில் உக்கார்ந்தாலும் போனோடன்னே விசில் அடிச்சுக்கிட்டு கை தட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்தப் படத்தை ஃபுல்லாக பார்த்துப்புட்டு நமக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுப்புட்டு வருவோம் ஏன் எப்போயாவது போக முடியும் அப்படினாலுமே சரி இல்லை எப்போ வேணாலும் போலைனாலும் சரி அந்த அந்த தியேட்ரு தான் ஏனால் எப்போ பார்த்தாலும் அந்த தியேட்டரு வந்து கூட்டமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எங்களை சுற்றி இருக்கிற ஒரு தியேட்டர்னால் அது மட்டும்தான் ஏனால் ரொம்ப தூரம் பஸ்ஸு புடிச்ச வரமாதிரிருக்கும் இதுனால் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் குறுக்கால்க்கூட நாங்கள் நடந்து போயிட்டு வந்துடுவோம் அதனால வந்து எங்களுக்கு அந்த தியேட்டர்தான் கொஞ்சம் ஈசியாக இருக்கும் மாஸ் தியேட்டரு அதுதான் ஜாலியாகவும் இருக்கும் நல்லா வெளில வந்து காற்றோட்டமா சூப்பராக இருக்கும் பார்க்க அந்த தியேட்ரு